மிக்ஸி க்ரைண்டர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னால் மிக்ஸி க்ரைண்டர் இல்லாத காலத்தில் வந்துட்டு பெண்கள் நிறைய உடல் உழைப்ப கொடுத்தாங்க அப்போ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த மிக்ஸி க்ரைண்டர் வந்ததுனால் நிறைய பேர் கூடுதல் டைம் எடுத்து எக்ஸசைஸு ஜிம்மு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் இது இல்லாத காலத்தில் இந்த மிக்ஸி அம் ஆட்டுக்கல் இந்த மாதிரி அம்மிக்கல் யூஸ் பண்ணதுனால் அவங்களுக்கு நார்மலாகவே அதாவது எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கறது இல்லாமல் அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு இருந்ததுனால் அவங்க வந்து உடல்நலம் வந்து ஆட்டமேட்டிக்காகவே வந்து நல்லா போயிட்டிருந்துச்சி உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா போயிட்டிருந்துச்சி இது வந்து நான் என்ன என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னால் இந்த மிக்ஸி க்ரைண்டர் இல்லாத வாழ்க்க நல்லாதான் இருந்துருக்கும்னு எனக்கு தோணுது ப்ள ப்ளஸ் வந்துட்டு இதில் என்னன்னால் நிறைய ஆரோக்கியம் இருக்கும் ஆமா ம் உடல் ஆரோக்கியமும் இருக்கும் மனதும் என்ன பொறுத்தவரையும் இதில் ரிலீஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மிக்ஸி க்ரைண்டர் இல்லாத வாழ்க்கைங்கறது கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய பேரை கம்யூனிகேட் பண்ணலாம் இன்றைய காலத்தில் அந்த கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப புரிதலில் ஒருத்தல ஒருத்தரை புரிஞ்சிக்கிறது அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைய ஓடி ஓடிக்கிட்டிருக்காங்க எல்லோரும் அந்தக் காலக்கட்டத்தில் வந்து கம்யூனிகேஷன் கம்மியாக இருக்குது இந்த மி இ மிக்ஸி க்ரைண்டர் இல்லாத வாழ்க்க வந்து ந நல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியாக நிறைய பேரோடு நல்லவிதமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆ ஆரோக்கியமான வா வா எ எப்படி சொல்கிறது ஆரோக்கியமான அந்த ஆர்க்யூமண்ட்டு எதுவானாலும் புரிதலுமே நல்லா இருந்துருக்கும் அந்தக் காலம் ஸோ என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கு உள்ளே காலக்கட்டத்தை விட மிக்ஸி க்ரைண்டர் இல்லாத காலம் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இஸ் த பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இதை தவிர கிச்சனில் வேறு என்னெனன இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறையவே இருக்குது அந்த ஃப்ரிட்ஜு நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரிட்ஜு மைக்ரோவேவ் ஓடிஜி ஏர் ஃப்ரேயர் இன்னும் நிறையவே நான் சொல்லலாம் இப்போ இ இது இதனால எனக்கு நான் எப்படி இதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா முன்னாடிலாம் வந்துட்டு காய்கறிகள் வந்து நம்ம உடனைக் உடனே வாங்கி வாங்கி தான் சமைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து இப்போது ரெண்டு நாள் வாடாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அது அதோடைய வந்து சத்தெல்லாம் போயிடும் ஆனால் இப்போது அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரு வாரத்துக்காக காய்கறிகளை வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்குறோம் இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கறது வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் நம்மளுக்கு அதோடைய சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் ப்ளஸ்ஸு அந்த பேக்டீரியா வந்து அதோடைய க்ரோத் எல்லாம் டவுன் ஆகிட்டு நம்மளுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் ஃப்ரிட்ஜு ப்ளஸ் நம்ம வந்துட்டு அன்றைய காலக்கட்டத்தில் அந்த மிக்ஸி க்ரைண்டர் இல்லாத காலக்கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாவு ஆட்டி அப்போ அப்பப்போ ஆட்டிக்கிடுவோம் அதாவது கையால் நம்ம ஆட்டிக்கிடுவோம் அப்பப்போ அப்படின்னா டெய்லி நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ஆனால் இப்போது ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னன்னால் ஒன் வீக்குக்குத் தேவையான மாவை வந்து ஒ ஒ இப்போ ஒரு நாள் நம்ம ஆட்டி வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்குத் தேவையானதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறோம் ப்ளஸ் பால் வாங்குகிறோம் பாலை வந்து நம்ம வந்து வெளியில் கடையில் வாங்கினோம்னா அப்போன்னால் உடனைக் உடனே வாங்கி அந்தமாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு மூணு நாளைக்கு தேவையானதை நம்ம ஸ்டோர் பண்ணி வெச்சிக்கிடுலாம் இது மாதிரி நிறையா வெஜிடபுள் ஃப்ரூட்ஸு பசங்களுக்கு ஃப்ரூட்ஸு நிறைய காய்கறிகள் ஜுஸ் ஐட்டம் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறதுனால நம்ம வந்து அடிக்கடி வெளியில் கடைகளுக்கு போகத் தேவையில்லாமல் இருக்குது நம்மளோடய டைமும் அதில் சேவ் ஆகுது ப்ளஸ் மைக்ரோவேவ்வு மைக்ரோவேவ் எதுக்குன்னால் நம்ம வந்துவிட்டு இன்றைக்கி உள்ள காலக்கட்டத்தில் அவங்க அவங்களே வேக வேகமாக அவங்க வந்து நகர்த்தி வேலைக்குப் போகிறாங்க அவங்களுடைய டைம் வந்து எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கக் கூடாதோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி வேலைக்குப் போகிற அந்த வேலைக்குப் போகிற மாதிரி இருக்கிற இந்தக் காலக்கட்டத்தில் மைக்ரோவேவ் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது எப்படின்னா குயிக்காக குக் பண்ண இப்போ ரீஹீட் பண்ணுறதுக்கு ரீஹீட் பண்ணுறதுக்குன்னா இதோடய யூஸ் என்னன்னால் மைக்ரோவேவ் வந்து அதில் உள்ள வந்து இப்போ வந்து எதோ ஒரு எதோ ஒரு வந்து சாதம் சாதம் இல்லாட்டி எதோ ஒன்றை நம்ம ஹீட் பண்ணுறோம் கொழம்ப ஹீட் பண்ணுறோன்னா அந்த பா அந்தவோடய வெசல்ஸை ஹீட் பண்ணாமல் அதோயட உள்ள கண்டென்ட்டை மட்டும் ஹீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகுது ப்ளஸ்ஸு வந்து இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டிஸ்ஸஸும் தயாரிக்கலாம் ப்ளஸ் க்ரில்லிங் பாயிலிங் அண்டு ஸ்டீமிங் இந்த மாதிரி எல்லா வேலையும் இந்த மைக்ரோவேவில் செஞ்சிக்கலாம் இதில் நான் இது வந்து இன்றைய காலக்கட்டத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுன்னு தான் மைக்ரோவேவ் சொல்கிறோம் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு முன்னாடிலாம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்க ஒய்ஃப் வீட்டு வேலைகளை கவனிப்பாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி எல்லோருமே வேலைக்கு போகிற சூழ்நிலை இருக்கும்போது இந்த மைக்ரோவேவ் வந்து ரெண்டு பேருமே அதை யூஸ் பண்ணுற மாதிரியும் டைம் சேவ் ஆகிற மாதிரியும் தோணுது அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து ஓடிஜி ஓடிஜிங்கிறது ஓடிஜி ஓடிஜிங்கிறது ஓவன் டோஸ்ட்டர் அண்டு க்ரில்லர் இது எப்படி அப்படின்னா ஓவன் எதுக்கு நம்ம யூஸ் ஆகுது இதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் இந்த பேக்கிங்லாம் வந்து அன்றைய காலக்கட்டத்தில் வந்து நம்ம இயற்கையாக பனை ஓலை அந்த தென்னங்கீற்று இந்த மாதிரி தான் பண்ணுவோம் பட் இது வந்ததுலேருந்து பேக்கிங் ஈஸியாகுது டோஸ்ட்டர் டோஸ்ட்டிங் பண்ணுறதுக்கும் க்ரில்லர் க்ரில்லிங் பண்ணுறதுக்கும் இது எல்லாமே வந்து ரீஹீட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து யூஸ் ஆகுது ப்ளஸ் அந்த இன்னொன்று ஏர் ப்ரேயர் ஒன்று இருக்குது ஏர் ப்ரேயருங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஆயில் சேர்க்குறதுனால தான் இன்றைய காலக்கட்டத்தில் வந்து நிறைய கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிட்டு சில அ அட்டாக்கு அட்டாக்கு அதாவது கொஞ்சம் வயசில் முன்னாடிலாம் வந்துட்டு ஏஜ் ஆனவகளுக்கு தான் வந்துச்சு ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வயது உள்ளவங்களுக்கு நல்லா வாழ்ற காலத்திலேயே அவங்க அட்டாக் வருது இது எதுன்ன என்ன என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆயில் ஓவராக சேர்த்திக்கிறது ஒரு ரீசனாக நம்ம சொல்கிறோம் இது ஏர் ப்ரேயரில் நம்ம வந்து ச குக் பண்ணுறதுனால ஆயில் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்பம்மோது உங்களுக்கு வந்து அந்த அந்த அட்டாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அட்டாக்குங்கிறது ஒரு விஷயோம் ப்ளஸ் இன்னும் நிறைய சை இருக்குது ஆயில் இல்லாமல் ஆயிலோடு சாப்பிட்றதுக்கு அந்த இதை அந்த வித நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆயில் இல்லாமல் குக் பண்ணுறதுக்கு இந்த ஏர் ப்ரேயர் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது இப்போது வந்து நம்ம இது இதோடை இது என்னன்னால் இப்போ வந்து நம்ம நம்ம அடுப்பில் பண்ணும் போது டீப் ஃப்ரை கூட பண்ண வாய்ப்பிருக்குது பட் வந்து ஏர் ஃப்ரை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறத விட ஏர் ஃப்ரைங்கிற ஏர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான் ஸோ இதெல்லாம் பயனு இதெல்லாம் நான் வந்து இந்த விதத்தில் தான் நான் பயன்படுத்துகிறேன்